இல்லை தேர்தலில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நிறையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ன்னு சொல்லிவிட்டு தேர்தலில் என்னலாம் நடக்கணும் எங்கே நடக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க ஸோ இதில் சிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நேட்டிவ்வில் இருக்கவங்களுக்கு ஈசியாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ஸ்கூல்ஸ்லையோ இல்லை வந்து கவர்மெண்ட் பில்டிங்லையோ வந்து கண்டிப்பாக வைப்பாங்க அப்போ ஈசியாக போய் அவங்களுக்கு வந்து ஓட் காஸ்ட் பண்ணுறதுக்கு ஈசியாக இருக்கும் ஆனால் அதே வந்து இப்போ வேறு ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஓட்டிங் இதுக்காக மட்டும் அந்த டேக்கு வரணும் ஸோ அப்படின்றப்ப அந்த ட்ரான்ஸ்பர்டேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த டைம் ஒரு நாள் தான் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஒரு நாளில் அவங்க வந்து முடி ஒரு வேளை டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் இப்போ ஒரு ஃபைவ் த ஃபோர் வரைக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்க்குள்ளே அவங்க வரணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ போக்குவரத்தை தாண்டி மிச்ச எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க அது நல்லா தான் இருக்கும்